பிறந்த குழந்தைக்கி மூணு மாதம் ஆனால் பேர் வைக்கிறதுக்கு ஒரு உறவு முறையை அழைச்சி பேர் வைப்பாங்க சர்க்கர தண்ணியெல்லாம் ஊற்றுவாங்க வைக்காது ஒரு வருஷம் ஆனால் குலதெய்வம் கோயிலில் கூட்டிகிட்டு போய் மொட்டை அடிச்சு காது குத்துவாங்க அதுக்கு கிடா விருந்தெல்லாம் வைச்சு சா சொந்தகாரரையெல்லாம் கூப்பிட்டு அதுக்கு தெரியாத பெரிய விருந்தாக வைப்பாங்க அப்புறம் இதுமாதிரி சடங்கெல்லாம் நம்ம சின்ன ஊர் இது கிராம பக்கமெல்லாம் இன்னும் நடந்துகிட்டே தான் இருக்குது அதை வந்து விரும்பி பண்ணிகிட்டே தான் இருக்கிறாங்க ஜனங்க